ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு